நான் அதிகமாக எழுத விரும்பணுன்னு நினைக்கிற விஷயம் காமனாக அதான் ஆண் ஆதிக்கம் பற்றிதான் இந்த சமூகத்துக்கு அதில் நிறையா சொல்லணுன்னு நினைக்கிறேன் அதுக்கு எனக்கு சரியான சுகந்திரம் இல்லன்றமாதிரி நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஒவ்வொரு பொண்ணும் வந்து தன்னால் செய்ய முடியிற விஷயங்கள் கூட இந்த ஆண்களோட ஆதிக்கத்தினால செய்ய முடியாம தடைப்பட்டு ஒரு வீட்டோட ஒரு மூலையில் இருக்கு அதற்கு வந்து முக்கிய காரணம் வந்து நான் ஆண்கள்ன்னு தான் சொல்லுவேன் அவங்கள பற்றி என்னால் முழுசாக சொல்லணும் அவங்கள பற்றி எழுதணும் எல்லாத்தையுமே நான் எழுதணுன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து என்னால் வந்து அது என்னோட முழுமையாக ஆண் ஆதிக்கத்தை பற்றி கொடுக்க முடியாத நிலமையில வந்து இந்த சமூகம் என்னைய வச்சி இருக்கு இந்த சமூகத்துக்கு நான் வந்து அதிகபட்சம் சொல்ல சொல்லணுன்னு நினைக்கிற விஷயமே இந்த ஒரு ஆண் ஆதிக்கம் பற்றிதான் இதனால் பெண்கள் எவ்வளோ வந்து கஷ்டங்களை அனுபவிச்சிவிட்டு இருக்காங்க அவங்களோட ஆண் ஆதிக்கம் வந்து எந்தளவுக்கு இதாக இருக்குன்றதப்பற்றி